கவி ஹேர் லைன்ஸா நாங்கள் ஒரு கஸ்டமர் பேசுகிறோங்க ஹேர் கட் பண்ணணும் உங்கள் கடையில் என்னென்ன என்னென்ன மாதிரி ஹேர் கட் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் சொல்லுவோம்

சரிங்க

காஸ்ட்டெலாம் அப்படிங்களா சரி ஓகேங்க

ஓ சரி சரி என்னெல்லாம் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுல்ல ஃபெதர் கட் பண்ணுறக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுங்க அப்படியா மா டைமிங்கு சரிங்க

ஆ கடை வந்து எந்த ப்ளேஸில் இருக்குதுங்க ம் நாலா நம்பர் ஆ சொல்லுங்கள்

சரிங்க இதே நம்பருதானங்க ம் சரி ஓ கவி ஹேர் லைன்ஸ்ஸு ம் சரி ஓகேங்க சரி நான் வந்துட்டு கால் பண்ணுறேங்க ம் நாங்கள் ஈவினிங் ஈவினிங் வர மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் நான் டுமாரோவ் மார்னிங் வரேங்க ம் சரி தேங்க்யூங்க